எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு நான் வாட் வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறேன் ஸோ அது வந்து ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் ஸோ எனக்கு வந்து அதை துவைச்ச துணியை காய வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவைல்லாம் எனக்கு வராது சம்மரில் வெயில் காலத்தில் வேணால் வெளியில் போடுவோம் கொடியில் காய போடுகிறதுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா வின்டர் சீசனிலலாம் வீட்டுக்குள்ளே காய வச்சுக்கிலாம் ஏனால் ஆல்மோஸ்ட் வந்து இது காய வச்சு தான் எனக்கு வெளியில் கொடுக்கும் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தண்ணியும் ஆட்டோமெட்டிக்குங்கிறனால் அளவாக எடுத்துட்டு அளவாக அந் எத் எவ்வளோ துணி போடுகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அது தான் வேலையை முடித்து கொடுத்துரும்